நான் வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆன்லைனில் வந்து ஒரு கழுத்துக்கு போடுற ஆபரணம் ஒன்று அதாவது ஆரம் மாதிரி ஆரம் மாதிரி இருக்கிற இது பார்த்தவோனே எனக்கு பிடிச்சிடுச்சி அந்த ஆன்லைன் பர்ச்சேஸில் சரி அப்போ நான் என்ன பண்ணிணேன்னா அது வந்து ஆட்ரு போட்டேன் இன்னும் ஏழு நாளில் வந்துடுனு சொன்னாங்க அதே மாதிரி ஏழு நாளில் வந்து வீட்டுக்கு வந்தது வீட்டுக்கு வந்தது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னால் ஓப்பன் பண்ணி அந்த பார்செல்லை பார்த்தேன் பார்க்குறப்ப வந்து நான் பார்த்த பொருளுக்கும் இதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருந்தது சரி என்னடா இது எப்படி இது வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது கழுத்தில் போட முடியாது நான் பார்த்த பொருள் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக தான் அந்த பொருளை நான் வாங்கினேன் ஆனால் என்னென் கேட்டிங்கனால் அந்த பொருள் வந்து போடுற மாதிரி இல்லை அப்படியே வாங்கினாலும் அது கீழே தான் போடணும் அந்த மாதிரியான ஒரு மாடல் வந்து எனக்கு வந்திருந்தது அதனால் என்ன பண்ணிணேன்னா அவர்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணணும் இந்த பொருள் வந்து எனக்கு வேணாம் இதை நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புனும் நான் கேட்ட பொருள் இது இல்லை அப்படின் சொல்லி வந்து அவங்ககிட்டே நான் பேசுனப்போது சரிங்க நீங்கள் வந்து உடனே அந்த பேக்கேஜ்ஜை பிரிக்காமல் அப்படியே வந்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து நான் பேக்கேஜ்ஜை பிரிக்காமல் அப்படியே அமிச்சு வைச்சேன் எனக்கு அந்த பணம் ரிட்டன் வந்தது என் நான் வந்து இதுவரைக்கும் பண்ண பர்சேஸில் இந்த மாதிரி மோசமான நான் எதிர்பாத்ததை விட வித்தியாசமா மோசமான ஒரு பொருள் வந்தது இது தான்